இந்த ஏரியில் மண் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜக்ட் இருக்கிறதுலையே அதுதான் வந்து ரொம்ப சவாலான ப்ராஜக்ட் ஒரு ஆளுக்கும் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நாம் வந்து அந்த ஏரி மண் வண்டல் மண்ணை எடுத்து விவசாயத்துக்கு கொடுத்து நல்ல விவசாயம் செழிக்கணும்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப புரிய வச்சு அந்த மண் எடுத்து வைக்கிறத்துக்கே பல நாட்கள் ஆகிடுச்சி அப்படியே புரியா வைச்சாலும் அதுக்கு இந்த நிலத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமோ மண்ணுக்காக இவ்வளோ செலவு பண்ணணுமா ஃப்ரீயாக கொடுப்பாங்களா கவுர்மென்ட்டில் மண் ஃப்ரீயாக கிடச்சா இட்டுன்னு போய் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுவாங்க ஆனால் நிறைய மக்களுக்கு வந்து விவசாயத்துக்கு கொட்டுறதோட செங்கல் சூளைக்கு மண் கொண்டு கொட்டுறதுதான் ப்ளான் பண்ணி நிறைய வேலை பார்த்துட்ருந்தாங்க அந்த மாதிரி மக்கள் மத்தியில் விவசாயத்துக்கு வண்டல் மண் கொட்டணும்ன்னு புரிய வச்சு அதை அவங்களுக்கு எடுத்து வைக்கிறத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டம்